சொல்லுங்க சார் சார் சொல்லுங்க சார் சரிங்க சார் ஹலோ சார் ஆமாங்க சார் ஆமாங்க சார் சார் டியூ டேட்டு கொஞ்சம் தள்ளிதான் சொல்லியிருந்தாங்க சார் இந்த மந்த் வராது நெக்ஸ்ட் மந்த் தான் வருருன்னு சொல்லின்னனு சொல்லியிருந்தாங்க சார் அதனால் தாங்க ஆமாங்க சார் தெரியுங்க சார் ஸ்டாஃப்க டேட்டுத்த மாற்றி சொன்னாருன்னு நினைக்கிறேங்க சார் இந்தந்த மந்த் வராது நெக்ஸ்ட் மந்த்து தான் வரும் அப்படின்னு சொல்லி சொல்லியிந்தாருங்க சார் ஆமாங்க சார் ஸ்டாஃப் தான் மாற்றி சொன்னாப்பள்ளைங்க சார் சரி இல்லைங்க சார் நெக்ஸ்ட் மந்த்தான் வருன்னு சொல்லி சொன்னி தாப்புலைங்க சார் அது மந்த் இல்லைங்க சார் சார் சரி சரி தேங்க் யூ சார் சரிங்க சார் இப்போ கட்ட முடியுங்களா சார் சார் அந்த டிஃபால்ட் அமௌண்ட் இப்போ கட்ட முடியுங்களா சார் சரிங்க சார் பேங்க் எங்கே இருக்குது சார் கரெக்டாக ஓட்டி சரிங்கங்கள சார் ச சரிங்க சார் வந்துட்டு கால் பண்ணுறேன் சார் உங்கள் நேம் என்னங்க சார் சரிங்க சார் சார் தீ சுரியண சரிங்க சார் ச நாங்கள் வந்துட்டு சரிங்க சார் டிஃபல்ட் அமௌண்டோடய சேர்த்தி கட்டணுமாங்க சார் இல்லை சார் இல்லை லோன் அமௌண்ட் மட்டும் கட்டுனா போதுங்களா ஃடீபால்ட் அமௌண்டை சேர்த்து கட்டணங்களா சார் சரிங்க சார் சரிங்க சார் ஆமாங்க சார் இல்லைங்க சார் இந்த ஃபஸ்ட்டு மந்த்தங்னா ஃடிபால்ட் அமௌண்ட் சேர்த்து கட்டணுமா சார் இல்லை டிஃபால்ட் அமௌண்ட் எல்லாமே அந்த லோன் அமௌண்ட் மட்டும் கட்டுன போதுமா சார் சரிங்க சார் சரிங்க சார் நாங்கள் வந்துட்டு கூப்புட்டங்களா சார் சரிங்க சார் ஆ நேம் சார் ஜெய் சூரியங்களா ஆ சரிங்க சார் வந்த உடனே கால் பண்ணுறேங்க சார் சார் தேங்க் யூ சார்